ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் என்ன வண்டி சார் வேணும் எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் சீட்டுங்களா இனோவா ஓகேங்களா அதெல்லாம் எங்களுக்கு ஓகே சார் போகிற வழின்னாக்கால் இப்போது நீங்கள் திருச்செந்தூர்னால் இப்போது வழியில் ஃபர்ஸ்ட்டு சிதம்பரம் அடுத்து காரைக்கால் இது கும்பகோணம் இந்த மாதிரி கண்ட்னியூவாக ஒரு ஒரு கோயிலாக ஒரு ஒரு கோயிலாக பார்த்துட்டு போகிறா மாதிரி இருக்கும் அது நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டு வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரூம் அரேஞ்ச் பண்ண நம்ம முன்னாடியே புக் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம எந்த ஏரியா போய் ஸ்டாப் ஆவோன்னு தெரியாது நைட்டுக்கு அதால் வந்து ம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒன் ஹவருக்கு முன்னே சொன்னால் பண்ணிக்கலாம்

கிலோ மீட்டருக்கு வந்து பதினெட்டு ரூபா வரும் சார் டோல் கேட்டு வழியில் நீங்கள்தான் பார்த்துக்கணும் ம் ட்ரைவர் படியெல்லாம் ட்ரைவருக்கு ஃபுட்டு மூணு வேளை நீங்கள் பார்த்துட்டா போதும் அது ஒரு ட்ரைவர் படியெல்லாம் வந்து பார்த்துக்கலாம்

சார் சார் அப்படி அப்படி இல்லை சார் சார் ட்ரைவருன்னாக்கால் பொதுவாகவே இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டாப் ஆகிடுவோம் ட்ரைவருன்னாக்கால் உங்களை சேஃபாக கூப்பிட்டு போய் உங்களை எல்லா ஏரியாவும் சுற்றி காமித்து கூப்பிட்டு வர்றது அவர்தான் ஒரு ஒரு ட்ரைவர் வந்து ஒரு நாளைக்கு ஐந்நூறுரூபான்ற மாதிரி கேட்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் இரநூறுபா கொடுத்தா போதுன்னுவாங்க அது கண்ட்டினியூவாக போகிற ட்ரைவர் வச்சு அவங்கள வச்சு பேசிக்கலாம் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை

சார் ரெண்டு நாள் இல்லை கூட கூட ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா போய்விட்டு வரலாம் நீங்கள் எங்கே போகணுமோ நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டீங்கன்னாக்கா ட்ரைவர் கூப்பிட்டு போய்விட்டு எங்களுக்கு கிலோ மீட்ரு சார்ஜ் தானே சார் நீங்கள் அதை பற்றி கவலப்பட வேணாம் நாள் கணக்கு ம்

காலையிலேங்களா காலையிலேன்னாக்கா பத்து மணிக்கு கிளம்புனா இங்கே நம்ம ஒரு ஒன்று ஒன்றைக்கெல்லாம் தஞ்சாவூர் போயிடலாம் சார் ஆ போயிடலாம் தஞ்சாவூர் போய்விட்ட பிறகு திருச்செந்தூர் பக்கம்தான் போயிடலாம் அங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டு மணிநேரம் ஆகிடும் சார் ஆ சரிங்க சார் நீங்கள் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் வண்டி ரெடி பண்ணிவிட்டு நானும் ஃபோன் பண்ணுறேன் சார்